ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹெச்பி கேஸ் வந்து கேஜ் கேஸ் ஏஜென்சி மூலயமா நாங்கள் வந்து புக் பண்ணிருந்தோம் அந்த ஏஜென்சில வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்லருந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு வந்து வந்து பாத்திங்கன்னா எங்களுக்கு டெலிவரி பண்ணாங்கள் என்ன காரணம் அப்படின் கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் அந்த கேஸ் ஏஜென்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூ தூரம் அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் டைம் எடுத்துகிட்டாங்க அந்த அஞ்சு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப சிரம பட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்து பாத்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டு எக்ஸ்ப்ரியன்ஸாக வந்து அந்த டைம்ல மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு